தமிழ்மொழியோட பயன்பாடு வந்து எப்படி குறஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில்யெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தமிழ் பேரில் தான் பலகையெல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொழியும் கலந்து வச்சுக்குறாங்க குறிப்பா தமிழ் மொழியே விட்டுட்டு ஆங்கில மொழி தான் போடுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாநிலத்தில் அங்கே வந்து அவங்க பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் பிழைப்பத்தேடி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க வந்து நம்மளுடைய கலாச்சாரம் அது இல்லாமல் நம்ம மொழியெல்லாம் நேசிச்சு இங்கேயே அவங்க வந்து குடிப்பெயர்ந்து தமிழ் கற்றுக்கிட்டு அவங்க குழந்தைங்களையும் தமிழ் படிக்கச் வச்சுக்கிட்டு இங்கே இப்படி தமிழ் காலாச்சாரத்தை வந்து விரும்பி இங்கேயே வந்தறாங்க ஸோ இப்போ எல்லா மொழிகளும் இங்கே வந்து கலக்கும்போது தமிழ்மொழியின் பயன்பாடு வந்து ரொம்ப மாறிப்போயிருச்சு இப்போ நம்ம தூயதமிழில் பேசறதெல்லாம் கூட விட்டுவிட்டு ஒவ்வொருத்தரும் பேசும்போது மற்ற லாங்குவேஜ் வந்து உள்ள மற்ற மொழி வந்து உள்ள கலந்துருது மற்ற மொழி கலந்து தான் பேசறாங்க இப்போ தமிழ் பேசும்போது ஆங்கிலமோ அல்லது கன்னடம் பேசுறவங்க தமிழ் கலந்து தெலுங்கு பேசுறவங்களும் தமிழ் கலந்து ஹிந்தி பேசறவங்களும் தமிழ் கற்றுக்கிட்டு அந்த தமிழிலும் வந்து சரியாக இது பண்ணாமல் அந்த மாதிரியான மொழி பண்பாடு வந்து ரொம்ப ரொம்ப மாறிப்போச்சு அது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் நம்ம நம்ம தமிழ்க்காரங்க மத்த மாநிலத்துக்கு போனாக்கூட நம்ம இந்த கலாச்சாரம் மொழியெல்லாம் பின்பற்றாங்க ஆனால் மற்ற இப்போ இந்த நிறையா வந்து வடநாட்டுகாரங்க எல்லாம் இங்கே வந்து ஹிந்தியில் எழுதி வச்சு அவங்களுக்குன்னு ஹிந்தி கோயில் எல்லாம் கட்டி அதையெல்லாம் வந்து ஹிந்தி மொழி எல்லா மொழியும் வந்து கலந்துருச்சு அதனால் தமிழ்மொழியோட பயன்பாடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்ம மேடையில் பேசும்போதுக்கூட யாரும் தமிழ் மற்ற மொழியை கலக்காமல் பேசமுடியாத ஒரு சூழ்நில இங்கே ஏற்பட்டுருச்சு அது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷியமாக இருக்கு தமிழ்மொழியின் பயன்பாடு என்பது ரொம்ப மாறிவிட்டது என்பது தான் நிதர்சனமான உண்மை